இங்கே வந்து சேலம்ல வந்து உள்ளூர் கலை உள்ளூர் கலைகளுக்கு வந்து நிறையா கலைஞர்கள் இருக்காங்க அவங்க வந்து நல்லா அவங்க வந்து நல்லா நிறையா ஆதரிக்கப்படுறாங்க இங்கே வந்து நிறையா நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க அவங்களுக்கு ஆதரவாக வந்து நிறையா நிறுவனங்கள் சமூகங்கள்லாம் இருக்காங்க சமூகத்தில் இருக்க ஜென்ட்ரலான மக்களும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆதரவோடு இருக்காங்க அவங்களோட நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு வந்து நல்ல வருமானத்தை கொடுத்துட்டுருக்காங்க அதுக்கு அப்புறம் நிறையா இப்போ இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் அவங்களோட கலையை வந்து இன்னும் நிறையா இடத்துக்கு பரப்புறத்துக்காக நெட்டுஒர்க்கெல்லாம் இருக்கு அதை வச்சு நம்ம நிறையா இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்ஆஃப் இந்த மாதிரி நிறையா ஆப் இருக்கிறதுனால அந்த சமூக வலைத்தளங்கள் மூலியமாகவும் அவங்களோட நிகழ்ச்சி எப்போ நடக்குது அவங்க என்ன நிகழ்ச்சி பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து தெரிவிக்க முடியுது அப்புறம் நிறையா சமூக கூட்டங்கள்லாம் போடுறாங்க இந்த ஊருக்குள்ளேயே சமூக கூட்டம் அப்புறம் ஊர் ஊராக போயும் கூட்டங்கள்லாம் போட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த தேதியில் வந்து நிகழ்ச்சி நடக்குது இந்த மாதிரி வந்து உள்ளூர் கலைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் அதை வந்து இன்னும் நிறையா நிறையா தலைமுறைக்கு வந்து தெரிவிக்கணும் அப்டின்னு சொல்லிவிட்டு உள்ளூரில் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேயும் நிறையா இந்த மாதிரி பாரம்பரிய கலைகளுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாமல் தனித்தனி கலைகளுக்கு தனித்தனி தொண்டு நிறுவனம் நிறுவனங்களும் இருக்கு அவங்க வந்து இந்த கலைகளை வளர்த்துறதுக்காக தனியாக நிதி திரட்டி அதுக்கான அந்த நிதியை வந்து இதாக வளர்த்துறதுக்காகவும் அவங்க வந்து நாடகம் போடுறதுக்காகவும் இல்லை அவங்களோட கலையை வந்து வெளிப்படுத்துறதுக்காவும் நிறையா பேர்த்துக்கு தெரிவிக்கிறதுக்கும் நிறையா பேருக்கு இந்த கலைகளை சொல்லி கொடுக்குறதுக்கும் ஒரு வழி வகுக்கிறாங்க நிறையா கலை நிறுவனங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலைகள்லாம் நிறையா சொல்லித் தர்றாங்க அவங்க வந்து ஏற்கனவே திருவிழா அதுக்கு அப்புறம் கலை இந்த மாதிரி விழாக்களெல்லாம் வந்து நாடகம் போடுறவங்கள கூப்பிட்டு அவங்களே வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளோட நாட்டு கலைகள்லாம் இருக்கு இதை நம்ம வந்து பாதுகாக்கணும் இதை இன்னும் மேம்படுத்தணும் அப்டின்னு சொல்லி நிறையா சொல்லித் தர்றாங்க குழந்தைங்களும் அதை வந்து நல்லா கற்றுக்கிட்டு அந்த கலைகள்லாம் இன்னும் மேம்படுத்திகிட்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாமல் அரசு தரப்புலேயும் வந்து இவங்களுக்கு நிறையா சப்போட்டும் கிடைக்கிது